பணத்தை வித்துட்ரா பண்ணும்போது பேங்க்குக்கு போய் வித்துட்ரா ஸ்லிப்பை எடுத்து அதில் இருக்கற கேட்டிருக்கக் கூடிய பர்ட்டிக்குலர்ஸெல்லாம் ஃபில் அப் பண்ணுவோம் டேட்லேருந்து சிக்னேச்சர் வரைக்கு எவ்வளோ அமௌண்ட் வித்துட்ரா பண்ணுறேன் அதை எண்ணாலும் எழுத்தாலும் எல்லாம் ஃபில் அப் பண்ணி நம்ம அதை ஃபில் அப் பண்ணதுக்கப்பறம் கொண்டு போய் கேஷியர்கிட்ட கொடுத்து பணம் வாங்கலாம் அதனால் வந்து அது ஒன்றும் சிரமமான வேலை கிடையாது வித்ட்ராயல் ஃபார்மில் நம்ம எல்லா காலத்தையும் கரக்டாக ஃபில் அப் பண்ணால் போதும் பணத்தை வித்துட்ரா பண்ணிக்கலாம்